நான் ஃபஸ்ட் டைம்லேருந்து சமைக்கும் போது புக் பார்த்து சமைச்சுருக்கேனா இல்லை புக் பார்ப்பேன் அதில் இருக்க டிஷ்லாம் நான் சமைத்தது கிடையாது சும்மா பார்ப்பேன் ஆனால் நான் சமைக்க ஆரம்பித்தப்ப யூடியூப் பார்த்து நான் சமைச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூடுயூப்தான் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து நான் சமைக்கிறப்போது டொமேட்டோ ரைஸ் சிக்கன் குழம்பு இதெல்லாம் சமைச்சிருக்கேன் ஃபஸ்டா யூடியூப் பார்த்து அந்த இங்கிலிஷ்லாம் என்னென்ன வேணுங்கிறதை எடுத்து வச்சிகிட்டு அவங்க சொல்கிறா மாதிரி செய்வேன் அதில் இருக்க திங்ஸ் எங்கிட்ட இல்லைனா இருக்கிறத வச்சி அட்ஜஸ்ட் பண்ணி என் ஸ்டைலில் கொஞ்சம் செஞ்சு இது போட்டால் நல்லா இருக்கும் அது போட்டால் நல்லா இருக்கும் இப்படி டெக்ரேட் பண்ணிணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் இருக்கற திங்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி வச்சிப்பேன் அதை மாதிரி பண்ணி கொஞ்சம் எது செஞ்சாலும் யுனிக்காக இருக்கும்னு தனித்துவமாக எனக்கு எப்போதும் ஃபுட்டாக இருந்தாலும் எந்த திங்ஸாக இருந்தாலும் சரீயா இருந்தாலும் எனி திங்க் அது வந்து மற்றவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்றதை விட எனக்கு கொஞ்சம் டிஃபரண்ட்டாக இருக்கா பார்த்தா டிஃபரண்ட்டாக இருக்குது இதை செஞ்சால் அப்படிங்கிறா மாதிரி இருக்கும் அது மாரி ஃபுட் விஷயங்கள்லியும் டிஃபரண்ட்டான ஃபுட் கலர்ஃபுல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்கிற ஃபுட்டு கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன் மற்றவுங்களுக்கும் கொடுத்துருக்கேன் நல்லா இருந்துருக்கு அதிகமாக நான் சர்ச் பண்ணி சமைக்கிற ஒரு இணையதளம்னா அது யூடியூப் மட்டும்தான் அதை பார்த்துதான் நான் அதிகமாக சமைச்சிருக்கேன் இப்போவும் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அதை பார்த்து தான் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபுல் எஃபெர்ட்டு போட்டு அதில் இருக்கற இன்கிரிடியன்ஸ் போட்டு சமைச்சது தான் பெஸ்ட்டுங்கிறா மாதிரி இருக்கும் ஆனால் இதை வச்சு நான் பார்த்து சமைத்த வரைக்கும் நல்லா இருந்துருக்கு எல்லாம் ஃபுட்டும் பிடிக்கும் எல்லாம் ஃபுட்டையும் பார்த்துருக்கேன் ஸ்நேக்ஸ் ஐட்டம் எப்படி நிறையா செய்யலாம் அப்படிங்கறது நிறையா பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கும்